என்னுடைய ஆரோக்கியத்தை பின்பற்றது எதுனால் முறையான நடைப்பயிற்சி காலை மாலை இருவேளையும் நல்ல எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள் இயற்கை முறையில் சிறு தானிய உணவுகள் நல்ல பாட்டு கேட்பேன் நல்ல மன அமைதியை தரும் எனக்கு